ஆமாங்க நீங்கள் யார் பேசுவது ஆ சரிங்க ஆமாம் நாங்கள் ஹோல் சேல் வந்துட்டு ஸ்டேஷனரி ஃபுல் ஐட்டம்ஸும் எங்கள்கிட்ட இருக்கும் ஆ நீங்கள் பேனா பென்சில் ரப்பரில் தொடங்கி இங்கே எல்லா நோட் புக்ஸ்லேருந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்னர் மொதற்கொண்டு எல்லாமே எங்கள் கடையில் இருக்கும் ஆ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் வந்துட்டு ஒரு லிஸ்ட் அனுப்பி விடுங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு ஆ சரிங்க நாங்கள் வந்துட்டு அங்கே கொண்டுட்டு கொண்டுட்டு வந்து கொடுக்கறதுனாலும் எங்களுக்கு ஓகே டெலிவரி பண்ணினாலும் ஓகே டெலிவரி சார்ஜ் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்கள் இப்போது டெலிவரி சார்ஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் அப்படி தான் வரும் மற்றபடி நீங்கள் இந்த ஷார்ப்னர் பென்சில்ஸ்லாம் மொத்தமாக வாங்குறதினால நாங்கள் ஒரு பத்து பர்சென்ட் டிஸ்கௌண்டடில் தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டுருக்குறோம் நீங்கள் எவ்வளோ வாங்கிறீங்களோ அந்த பாக்ஸ் மொதற்கொண்டு டிஸ்கௌண்ட்டை கொடுப்போங்க ஆ கண்டிப்பாங்க நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும் போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அடுத்த தடவைனா வந்துட்டு டிஸ்கவுண்ட் அதிகமாகவே நாங்கள் கொடுப்போம் நிறையா அமௌண்ட்லாம் எப்படி நீங்கள் டேரெக்டாவே வந்து கொடுத்துட்றீங்களா இல்லை எப்படி உங்களுக்கு எப்படி வசதி ஆ சரிங்க ஓகேங்க லிஸ்ட்டு மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்க்கு செண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கேற்றாப்புல நான் அமௌண்ட் போட்டு நான் உங்களுக்கு செண்ட் பண்ணுறேன் ம் சரிங்க